இப்போ ரீசண்ட்டாக பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து குணா கேவுன்னு ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸில் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இயரில் வர ஆரம்பிச்சிட்டாங்கோ ஏன்னா அதுக்கு காரணமானது ஒன்று இப்போ இந்த இயரில் வந்து ரிலீஸான ஒரு மூவி வந்து மஞ்சுமெல் பாய்ஸ்ஸுன்ட்டு மஞ்சுமெல் பாய்ஸ்ஸு வந்து ரிலீஸ் ஆச்சு அதனால் வந்து கொடைக்கானலில் வந்து குணா கேவாண்ட டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கோ அந்த இடத்துல ரொம்ப போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிச்சு ரொம்ப நிறைய பேர் வராங்க ஏன்னா இப்போ அந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸில் வந்து குணா கேவ்வில் வந்து படம் ரிலீஸ்ஸாச்சுல மஞ்சுமெல் பாய்ஸ்ஸு மஞ்சுமெல் பாய்ஸ்ஸில் பார்த்திங்கன்னா இதுமாதிரி கேரளா பாய்ஸ் வந்து டூரு போகறாங்க டூர் போகும்போது குணா கேவுன்னு ஒரு ஃப்ளேஸ் இருக்குது அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் சொல்லுறான் குணா கேவில வந்து அது வந்து ஒரு எவ்வளோ வந்து ஒரு எத்தனையோ ஆயிரம் அடியோ ஆழம் அது அந்த கொகை பார்த்திங்கன்னா அந்த குகையாண்ட வந்து போவானுங்க வந்து கவர்மெண்ட்டு வந்து அந்த சைடு போயிரு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் ஆனால் இவனுங்க வந்து அதையும் மீறி அந்த வேலி எல்லாம் தாண்டி அந்தாண்ட சைடு போயிடுவானுங்க அந்த சைடு போகும்போது குணா கேவாண்ட போகும்போது அங்கே ஒரு பாறையில் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ்ஸுன்ட்டு எழுதுவானுங்க அதை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான் வந்து பார் இதை பார் வந்து அப்படின்ட்டு அதை பார்க்கறத்துக்கு வரும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருவான் அந்த பள்ளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அடி இருக்கும் பத்தாயிரம் அடியில் வந்து இவன் வந்து எப்படியும் ஒரு ஐநூறு அடியில வந்து மாட்டிகின்னு இருப்பான் அந்த ஐநூறு அடியில வந்து இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ கத்துவானுங்க அவன் மூச்சு பேச்சே இல்லாமல் இருப்பான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போவானுங்க போலீஸ் ஸ்டேஷ்ன் எல்லாம் போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்களே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணிவிட்டு இதுமாரி குணாகேவில் விழுந்துட்டான்னு பொய் சொல்லுறிங்களா அப்படின்லாம் சொல்லி போலீஸ் வந்து இவனுங்களை போட்டு அடிப்பானுங்க அதனால இவனுங்களே வந்து ஒரு முடிவு எடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் நம்மளே வந்து அது இறங்கி நம்ம ஃப்ரெண்டை தூக்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஃபையர் இன்ஜின்ஸ்ஸு அவனுங்களாம் கூட வச்சுக்கின்னு இவனுங்க இறங்கி அவன் ஃப்ரெண்டை தூக்கிவிடுவானுங்க தூக்கும்போது கமல் பாட்டு ஒன்று வந்து ஃபேமஸாச்சு அதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்காக காக அதனால அந்த படம் ரிலீஸானதுனால வந்து கேரளா தமிழ்நாடு இந்த சுற்றி இருக்கிற கொடைக்கானலை சுற்றி இருக்கிற வில்லேஜ்ஜி ஸ்டேட்டு டிஸ்ட்டிக் எல்லாமே வந்து ஆளுங்க வந்து வரத்து வந்து அதிகமாயிடுச்சு இப்போ கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு வந்து வந்து போகறதுக்கு அடையாளம் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு இப்போ வந்து சோசியல் மீடியாலலாம் இன்ஸ்டாலலாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிவிட்டு வந்தவங்க நாங்கள் கூட ரீசண்ட்டாக கொடைக்கானல் போயிவிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு குணாகேவுலாம் போயிட்டு பாருங்கள்